நான் வந்து போன வருஷத்துல திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள மக்களெலாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க அதோட எங்கள் ஃபேமிலியும் நாங்களும் போயிருந்தோம் ஃபேமிலியோடு போயிருந்தபோது அந்த கிரிவலம் சாமியை சுற்றி வரும்போது ஒரு ரெண்டுநாள் ஆகிடும் ரெண்டுநாள் சுற்றுறப்பையும் அந்த களைப்பு கால் வலி அந்த பாதம் அதெல்லாம் எதுவுமே வலிக்காது ஏன்னால் சிவனை நினைச்சி சுற்றுறதுனால அந்த களைப்பே இல்லாமல் சாமியை பார்த்துட்டு சந்தோஷமா ஃபேமிலியோடு சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு ஒரு மன நிறைவோடு சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும் அதனால் அடுத்த வருஷமும் இந்த மாரி சந்தோஷமா ஃபேமிலியோடு இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்